இளம் விலங்குகளை இனி நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணுங்க இது கன்று போட்டதிலருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு நல்லா பால் கொடுத்து ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நல்லா பால் கொடுக்கணும் கடைசிக்கு ஒரு நாலு மாசமாவது நல்லா கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு நேரம் மட்டும் கொடுத்தா போதுமானது அதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் நல்ல தீவனத்தை கொடுத்து அதையே வந்து பெருசாக்கி அதுக்கு அப்புறம் அது இனப்பெருக்கத்துக்கே நம்ம ஈடுபடுத்தி அதை ஒரு ஒன்பது மாதம் கழிச்சு அதைய அது கன்று கன்று வந்து ஈனும் அதுதான் வந்து இளம் விலங்குகளை வந்து கவனிச்சிக்கிட்டு நம்ம ஒரு இன்னொரு வந்து இனத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல செயல் நல்ல இனங்களை பெற விலங்குகளை வந்து நம்ம நல்லா பாராமரிக்கணும் பராமரிச்சால் மட்டுந்தான் வந்து இனங்களை பெருக்க முடியுமே தவிர பராமரிக்கைலன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது எங்கக்கிட்ட இருக்கிற இனங்கள் வந்து காளை அப்புறம் வந்து நாட்டு மாடு சிந்து மாடு இனங்கள் இருக்குது எங்கக்கிட்ட இருக்கிற இனங்கள் அது எங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாகத்தான் இருக்கும் நாட்டு மா மாடும் மாட்டு பாலும் சிந்து மாட்டு பாலும் எல்லாமே வந்து என்ன நம்மளுக்கு வந்து நல்லதை பயனுள்ளதாகவாவே இருக்கும் விலங்குகளை வந்து நம்ம நல்லா கவனிச்சிக்கிட்டால் அதுக்கு அது வந்து நமக்கு தேவையான இனப்பெருக்கத்தையும் பாலையும் உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் இனப்பெருக்கம் வந்து செஞ்சால் மட்டுந்தான் அடுத்த அடுத்தது நம்ம மாடுகளை வந்து கறவைக்கா கறவைக்கு வந்து ஈடுபடுத்த முடியும் அடுத்தது காளைக்குன்னு ஈடுபடுத் ஈடுபடுத்த முடியும் இனப்பெருக்கத்துக்காக அது ரெண்டுமே பண்ண முடியும் நம்ம நல்லா பரமாரிச்சிக்கிறதுக்கு இருந்தால் மட்டுந்தான் இந்த செயல் நடக்குமே தவிர இல்லைன்னா இந்த செயல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அது வந்து உண்மையான ஒன்றாவும் நம்ம சொல்லலாம்